திருமணத்தில் நிகழும்போது மணமக்களுக்கு பல்வேறு விதமான பரிசுகள் கொடுக்கின்றனர் தனது நண்பர்கள் தனது தங்களுடைய உறவினர்கள் தங்களிடம் பணிபுரியக்கூடிய நண்பர்கள் என பல்வேறு தரப்பினர் வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பரிசுகள் வந்து வழங்குறாங்க அதில் வந்து என்னன்ன பரிசுகள் வழங்குறாங்கன்னா ஒரு சிலர் வந்து சுவர் கடிகாரம் கொடுக்கறாங்க ஒரு சிலர் வந்து காஃபி கப்பில் வந்து முகம் பதித்து வந்து காஃபி கப் கொடுக்கறாங்க ஒரு சிலர் வந்து புத்தாடை புதிய துணி கொடுக்கறாங்க ஒரு சிலர் வந்து கைக் கடிகாரம் கொடுக்கறாங்க ஒரு சிலர் வந்து பரிசாக வந்து மோதிரம் வந்து மாட்டி விடுறாங்க இதேமாரி வந்து பல்வேறு தரப்பினர் பல்வேறு மனநிலைக்கு ஏற்ப தங்களுடைய நண்பர்களுக்கு தங்களுடைய தோழிகளுக்கு அவர்கள் வந்து பரிசுகளை வழங்குகின்றனர் இரண்டாவதாக வரதட்சணையும் கொடுக்கப்படுகிறது பெண்களுக்கு வரதட்சணை இல்லாமல் கல்யாணம் நடப்பதில்லை ஒரு பெண் பிறந்து கல்யாணம் பண்ணும் போது அந்த பெண்ணுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் திருமண நாள் அன்று வரதட்சணையாக கொடுக்கப்படுகிறது உதாரணமாக பீரோ கட்டில் தேவையான துணிமணி வளையல் சோப்பு சீப்பு கண்ணாடி பாத்திரம் சாப்பிடக்கூடிய தட்டு எதுவுமே இது மாதிரியான பல்வேறு வகையான பொருட்களும் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க